என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்னால் அது மொபைல் ஃபோன் தாங்க மொபைல் ஃபோன் இல்லாத இடமே கிடையாது இப்போ மொபைல் ஃபோனுங்கிற விஷயம் சின்ன குழந்தைங்களுக்கு வரைக்கும் நெசசரி ஆகி போயிடுச்சு என்னோடய பழைய மொபைல் வந்து ரொம்ப ட்ரபுள் மேக்கிங் பண்ணுச்சுங்க ரொம்ப பிரச்சின அந்த மொபைலில் ஏன் இப்படி சொல்கிறேன்னா கேமரா குவாலிட்டி கிடையாது பேட்ரி ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப லோவாக இருந்துச்சு நான் எவ்வளோதான் சார்ஜு போட்டாலும் சார்ஜு சட்டு சட்டு சட்டுன்னு கம்மியாக ஆகிடுது ஒருவாட்டி சின்னதாக கீழே போட்டாலும் டிஸ்ப்ளே சட்டுன்னு உடஞ்சிருது சரி சேஞ்சு பண்ணிடலான்னு பண்ணிணாலும் திரும்பியும் அதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது சரி கொஞ்சம் நாள் இதை வச்சு எப்படியாது மெயின்டைன் பண்ணிடலான்ட்டு நல்லா எவ்வளோதான் பண்ணிணாலும் அது ரொம்ப லோ குவாலிட்டியாக ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாகதான் காட்டிச்சே தவிர்த்து பெஸ்ட்டாக கொடுக்குல பிடிஎஃப்போ இல்லை எந்த ஒரு ஃபைல்னாலும் நான் போய் டவுன்லோட் பண்ணி எதாவது செட் பண்ணி செட்டிங்ஸ்சில் சேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் மாற்றி அந்தளவுக்கு கொண்டு போய் மாற்ற வேண்டியதாக போச்சு ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஆனால் எனக்கு வாங்கின புது மொபைல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நான் சொல்லணுன்னால் எனக்கு எல்லா டே டு டே அப்டேட்டாக இருந்துச்சு அந்த மொபைல் எல்லா நியூ திங்க்ஸ்ஸாக இருந்தது கேமரா குவாலிடியாஸ் இருக்கட்டும் பேட்ரியாக இருக்கட்டும் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு டே டு டே பிடிஎஃப் அப்டேட் பண்ணுறது எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு காலேஜ் டைம்லெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ட்ராவலிங் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன் எப்படிறா இந்த பழைய ஃபோனை வச்சுக்கிட்டு எப்படிறா இந்த பிடிஎஃப்பை யார்க் கிட்டே போய் நான் கேட்கறது எப்படி பண்ணுறது அதெல்லாம் யோசனையாக இருக்கும் ஆனால் எனக்கு இந்த மொபைல் ஃபோன் வந்ததில் இருந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு டே டு டே கொடுக்குற பிடிஎஃப்பை நான் கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு என்னால் ப்ரிண்ட் எடுத்துக்க முடிஞ்சுது ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடிஞ்சுது ஈஸியாக என்னால் படிக்க முடிஞ்சுது ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு பிக்ச்சர் எடுக்கணுன்னால் பிடிஎஃப்யில் பிக்சர் எடுக்கணுன்னால் கூட எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பழைய மொபைலை கம்பேர் பண்ணோன்னால் என்னோடய புபு புது மொபைல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நிஜமாக சொல்ல போனோன்னால் அதோடு பெஸ்ட்டு குவாலிட்டியை நான் நான் இதுவரைக்கும் எந்த ப்ராடக்ட்லேயும் நான் எதிர்பார்க்கல ஆனால் இந்த மொபைல் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு குட் குவாலிட்டியாகவும் இருந்துச்சு